ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரம் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருவத்தொன்று இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலு பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து ஆறு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம்